எனக்கு பிடிச்ச ஒரு கவிஞர் இருக்கார் அவங்க பேர் வந்து பவித்ரன் அவங்க வந்து நல்ல ஒரு கவிதை எழுதுவாங்க அவங்க வந்து ஒரு புக்காக அவங்கக்கிட்டேருந்து ஒரு புக்கு போய்கிட்ருக்கு பவித்ரன் அப்படின்ற ஒரு புக்கே இருக்குது அவங்க வந்து இப்போது கவி பவித்ரன் வந்து கவிதை புக்கு அது ஒரு புக்கு அப்புறோம் வந்து கட்டுரை புக்கு பவித்ரன் வந்து கட்டுரை புக்கு அப்புறமா பாட்டு புக்கு அப்புறோம் கதை புக்கு இதுமாதிரி இன்னும் நிறைய புக்கு போய்கிட்ருக்கு அவங்க வந்து இப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து கவிதை புக்கு வந்து வாங்கியிருக்குறேன் அந்த கவிதை புக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து படிக்கிறேன் கவிதை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ரொம்ப த்ரில்லாக இருக்குது புதுப்புது கவிதையாக இருக்குது இப்போது வந்து அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி இப்போது உலகத்தை பற்றி செடிங்களை பற்றி இந்த குருவி காக்கா

இவங்க எழுதுற க பவி வந்து எழுதுற கவிதை தான் அதில் எழுதி விடுறாங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது சரிங்களா அப்புறமாக பார்த்திங்கன்னா கட்டுரை சரி இவங்க எழுதுற கட்டுரை வந்து நிறைய பேர் நிறைய ஸ்கூல்ல டான்போ ஸ்கூல் அப்புறமாக பூங்கா ஹை ஸ்கூல் இன்னும் காளியம்மன் இஸ்ஸ்கூல் அப்புறமாக ஜிஹெச் இந்த ஸ்கூல் இதுமாதிரி ஸ்கூல்லலாம் கட்டுரை போட்டி அப்படினு சொல்லிட்டு வந்தாவே இந்த இவங்கக்கு பவி பவின்ற அவங்க கட்டுரையை வாங்கி அதில் வந்து கட்டுரை எழுதுறாங்க அதை பார்த்து எழுதுறாங்க அது அதில் வந்து கவிஞர் பற்றி இந்த உலகத்தை பற்றி மக்களை பற்றி இதுமாதிரிலாம் நிறையவே எழுதி வைக்கிறாங்கள் அவங்க வந்து அவங்க வந்து நானே பார்த்துருக்குறேன் வாங்கி போய்ட்டு அந்த கட்டுரை எழுதி எழுதுனாங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மார்க் வரும் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டான கவிதை சாங்கும் சரி இப்போது வந்து சினிமாவிலலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பாடுறாங்க அதேமாதிரி ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடுறாங்க இப்போது வந்து விஜய் பார்த்திங்கன்னா ஒரு சில சாங்ககை தான் விஜய் வந்து பாடுறாங்க ஒரு சிலர் வந்து வேற ஒருத்தர் டேரெக்ஷன் பாடிட் பாடுறாங்க இவங்க வந்து சும்மா வாய் அசைப்பில் டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் பவின் வந்து அவங்களா ஒரு சாங் தயாரிக்கிறாங்கள் அவங்களா ஒரு சாங் தயாரித்து அதை புக்கில் வந்து எழுதுறாங்க நிறைய புக் இருக்குது கவிதையும் அதேமாதிரி அவங்களா யாரையும் பார்த்து யாருக்கிட்டையும் கேட்டெல்லாம் எழுதுறது இல்லை கவிதை கட்டுரை சாங் எல்லாம் அவங்களா அவங்களா ஓனாக

கவிதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த கவிதை தான் எடுத்துன்னு போய்ட்டு இப்போ பஸ்ஸு ஆட்டோ சைக்கிள் வண்டி இதிலலாம் பின்னாடிலாம் அழகாக எழுதி வைக்கிறாங்கள் அந்த வண்டிக்கு தகுந்தமாதிரி அந்த கவிதை வைக்கிறாங்கள்